சொல்லுங்கள் மேம் ஆமாம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஏன்மா இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னம்மா இருக்குது

ம்ம் ம்ம்

ம்ம் எங்களுக்கு வந்து நண்டு வருவல் ஒயிட் ரைஸு உள்ள அளவுக்கு ஏதாச்சுமா எங்களுக்கு அது ஓகேங்க இல்லை ஒரு நாலஞ்சு பேருக்கு வேணும்மா ஆமாம் மேடம் அப்புறம் அட்ரஸு இப்போ அட்ரஸு வேணுமாம்மா சரி மேடம் சரி அவ்வளோ தான் ஆமாம் ஆமாம் அனுப்பிச்சிடுறேங்க மேடம் சரி சரி ஓகே சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ